தலைவலி ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் நீராவி வைத்து அதில் கொஞ்சம் சில மிளகு இஞ்சி போன்ற தைலம் இலை இந்த இலையெல்லாம் போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைத்து அதை நீராவி பிடிக்க வைப்போம் நீராவி பிடித்தோம்னு சொன்னால் அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த வலியை உண்டாக்கக்கூடிய நீரெல்லாம் பார்த்தீங்கனா வேர்வையாக வெளிவந்துவிடும் அது மூலமாக தலைவலியை குணப்படுத்திடலாம்